இப்போ கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரத்தில் நிறைய கிராமம் இருக்குது கிராமத்தில் வந்து போதிய சாலை வசதி இல்லை அதனால வந்து இளைஞர்கள் வந்து அவங்க வீட்லேருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இங்கே அதாவது படிப்பதற்கோ வேலைவாய்ப்புக்கோ தொழில் செய்யறதுக்கோ உரிய நேரத்தில் வர முடியிறதில்லை அப்படியே படித்து விட்டு வேலைவாய்ப்பு இருந்தாலும் தகுதியான அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல அடுத்தபடியாக கோயம்புத்தூர நோக்கி எல்லா மாநிலத்துலேருந்து வர்றாங்க வர்றதுனால போட்டி அதிகமாகுது போட்டி அதிகமாகுறதுனால வேலைவாய்ப்பு குறையிது அதனுடைய ஊதியமும் குறையிது மற்ற மாநிலத்தவர் வந்து எல்லா எல்லா தொழில் எல்லா துறையிலயுமே வந்து குறைவான ஊதியத்துக்கு வேலை செய்யுறக்கிதா தயாராக இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி உள்ளவர்கள் அந்த மாதிரியான நிலைமைக்கு தயாராக இல்லை இது ஒரு காரணம் அடுத்தது இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி பெண்களும் நல்லபடியாக கல்வி கற்று நல்ல தொழில் எல்லா தொழிலும் முன்னாடி வந்து அவங்களும் போட்டிக்கு வர்றாங்க இளைஞருக்கு தகுந்த மாதிரி இளைஞிகளும் வர்றதனால போட்டி பொறாமை இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால இன்னும் கோயம்புத்தூரில் வந்து இன்னும் தொழில் அதிகமாக தொழில் வளர்ச்சி அதாவது பருத்தி தொழில் எடுத்துக்கிட்டால் மில்லு அதிகமாக வேணும் உற்பத்தி அதிகமாகி வேலைவாய்ப்பு அதிகமாகி இன்னும் உருவாகினா தான் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நிம்மதியான கிடைக்கும் படிச்சதுக்கான ஒரு வேலைவாய்ப்பும் வேலைவாய்ப்புக்கான ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியம் கிடைச்சா தான் அவங்க குடும்பம் அவங்க பெற்றோர் அவங்கள நம்பி பெற்றோர்கள் இருக்கிறாங்க சாப்பாடு செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க கடன் வாங்கி படி படிச்சுருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ சிரமப்பட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இது நல்ல படியாக இளைஞர்களோட எதிர்காலம் நல்லா இருந்தால் தான் அவங்க குடும்பமும் நல்லா வாழும்